ஹலோ சார் ஜூனியர் குப்பண்ணா ஹோட்லுங்களா சார் இன்னக்கு நம்ம கடையோட ஸ்பெஷல் என்ன சார் ஓ அப்படிங்களா சார் சார் இப்போ டெலிவரி எல்லாமே அவைலப்பிளில் தானே சார் இருக்கு ஓ அப்படிங்களா சார் சூப்பர் சார் அதான் எனக்கு வந்து வேறு மீல்ஸில் என்னென்ன ஐட்டம் சார் இருக்கு

ஓ வெத்த குழம்பும் சேர்த்து தர்றீங்களா சார் ஓகே சார் ஓகே சார் சார் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நான் இங்கே அறியலூரில் தான் சார் இருக்கேன் இங்கே அட்ரெஸ் நோட் பண்ணிக்கோங்க சத்திரத்துக்கிட்ட சத்திரம் கோவை கிருஷ்ணா பக்கத்தில் ரூம் நம்பரு த்ரீ நாட் எயிட்டில் இருக்கேன் சார் எனக்கு பார்த்தீங்கன்னா மீல்ஸும் அப்புறம் நண்டு நண்டு ரசம் நண்டு குழம்பு நண்டு குழம்பு ஆ அப்புறம் பெப்பர் ரசம்

ஆமாம் சார் ஆமாம் ஓகே சார் இல்லை சார் நான் கேஷ் ஆன் ஹேண்ட்ல கொடுத்துட்றேன் நீங்கள் கு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போங்கள் சார் வேறு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீல்ஸோட வேறு ஒரு சிக்கன் பிரியாணி போட்டுக்கோங்க சார் ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம கடையில் ஸ்பெஷல் வந்து தந்தூரி தானே சார் தந்தூரியும் கொஞ்சம் போட்டுருங்க ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் டெலிவரி பண்ண ஹாஃப்பனார் குள்ளே வந்துருங்க நான் கையில காசு கொடுத்துட்றேன் அப்படிங்களா சார் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஓகே சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் கரெக்டான டைம்க்கு கொஞ்சம் கொண்டுட்டு வந்துருங்க ஓகே சார் சார் சார் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் எப்படி சார் உங்களுக்கு ஆர்டர்லாம் அப்படிங்களா இல்லை எல்லா டைமும் பண்ணுறிங்களா இல்லை அதற்கு தான் கேட்டேன் சார் ஓகே சார் இப்போ ஃபெஸ்டிவல் டைம்மில் டிஸ்கவுண்டு அந்தமாதிரி எதாவது ஆஃபர் ஓகே சார் அதுக்கு தான் சார் ஓ சூப்பர் சார் சூப்பர் சார் நான்தான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னா அப்போ கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஆர்டர் கொடுக்குறேங்க சார் ஓகே சார் என்ன ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் மறக்காமல் கொண்டுட்டு வந்துருங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார்